யோகா கிளாஸ்க்கு அப்படின்லாம் நான் எதுவும் போய் போனதில்லை பட் ஆனால் வீட்லையே நான் யோகா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவேன் காலையில் வந்து சிக்ஸோ க்ளாக்லாம் எழுந்து சன்ரைஸ் முன்னாடி உக்காந்துட்டு நம்ம யோகா பண்ணுறதன் மூலயமாக நம்ம வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே நல்ல எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரீயாக எல்லாத்தையுமே பண்ணமுடியும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நம்மளாலே காலைல யோகா பண்ணுறதன் மூலயமாக அப்படி இல்லைன்னா காலைல யோகா பண்ணாமல் நான் டெய்லி காலேஜுக்கு போனேன்னா அந்த நாள் ஃபுல்லாவுமே ஒருமாதிரி லேஸியாக தூக்கம் வர்றாமாதிரி ஃபீல் ஆகும் பட் ஆனால் நம்ம யோகா பண்ணிட்டு போனால் அந்த யோகாவுடைய பெனிஃபிட் வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆகும் அது வந்து நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக வச்சுனு இருக்கிறத தான் நான் டெய்லி உணர்வேன்